மீன்பிடித்தொழில் என்பது நமது வாழ்க்கைக்கு முக்கியமான தொழில் மீன்பிடியில் சில தெரியாத விஷயங்களும் அநேகம் இருக்கிறது மீன் என்பது நாம் கிராமத்தில் வந்து நாங்கள் தூண்டில்ல வந்து மண்புழுவை கோர்த்து மீன் பிடிப்போம் இந்த தென்னை குச்சியில் வந்து கச்சா என்பதை பின்னி சிறிய மீன்களை பிடிப்பதற்கும் மற்றும் ஈச்சன் குச்சியிலிருந்து அதற்கு கொஞ்சம் பெரிய மீன்களை பிடிப்பதற்கும் ஊத்தா என்பது பெரிய குச்சிகளை பயன்படுத்தி பெரிய மீன்களை ஏரியில் பிடிப்பதற்கும் பயன்படுத்துவோம் ஆனால் மீனவர்கள் கடலுக்குள் சென்று பிடிக்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான மீனை எந்த இடத்தில் சென்றால் நமக்கு மீன் கிடைக்கும் எந்த இடத்தில எந்த மீன் கிடைக்கும் என்பதும் அவர்களுக்கு தெரியும் அந்த மீன் ஏறத்தாழ இங்கே நம்ம கிராமத்தில் விற்கும் மீனானது ஒரு கிலோ நூறு ரூபாய் என்றால் அவர்களுக்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் விற்கக்கூடிய மீன்களும் அவர்களுக்கு இருக்கிற மீன் தொழில் தானே என்று மற்றவர்கள் ஓரளவுக்கு நினைப்பார்கள் ஆனால் இந்த விஷயங்களும் நம்மளுக்கு தெரியாத அநேகமான ஒரு லாபத்தையும் அவர்களுக்கு ஈட்டித்தருகிறது மீன்பிடித்தொழில் என்பது அவன் வாழ்வாதாரத்துக்கு முக்கியமானது அதை பதப்படுத்தி எல்லா கிராமங்களுக்கும் வரக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறார்கள் கடற்கரை மீன்களே வராத கிராமங்களே இன்று கிடையாது